சமைக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு குக்கரு குக்கர் எடுத்து வெச்சுப்போம் குக்கரில் வந்து பருப்பு போடுகிறது எதுனால் அந்த உருளக்கிழங்கு அந்த மாதிரி வேக வக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே குக்கர் தான் அடுத்து அப்புறோம் வந்து சாதம் வடிக்கிறது வந்து நாங்கள் பானையில் வடிக்கிறோம் குக்கரு ஒவ்வொரு டைம் ஏதோ ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவோம் சாதம் வந்து முக்கால்வாசி வந்து பானையில் தான் நாங்கள் வடிக்கிறது அதுக்கப்புறோம் வந்து காய்கறி வெட்டுறதுக்கு வந்து காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு போர்டு அது கத்தி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன் ஏன்னால் போர்டு வந்து போர்டில் வெச்சு கத்தியில் வெச்சு வெட்டுனால் தான் எனக்கு வெட்டுறதுக்கு வரும் எனக்கு வந்து ஒரு சிலரெலாம் வந்து அருவாமணையிலே வெட்டிடுவாங்க எனக்கு வந்து அருவாமணையில் வெட்டுறதுக்கு வராது எனக்கு வந்து கத்திலேயும் போர்ட்லேயும் வெட்டுனா தான் வரும் வெங்காயம் வெட்டுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் காய்கறியுமே நான் கத்தியில் தான் வெட்டுவேன் ஒரு சில பெரிய காய்கறியெல்லாம் இப்போ வந்துருச்சுன்னா இப்போ இது கோஸு அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்து நாங்க தோல் சீவுற கத்தி ஒன்று வெச்சுருக்கோம் அந்த இது கத்திலே வி நாங்கள் பீல் பண்ணுற கத்திலே பீல் பண்ணிடுவோம் பீக்கங்காய் புடலங்கா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் பீல் பண்ணி தான் இது பண்ணுவோம் தோல் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி இந்த இது காய் வெட்டுறதுக்கும் கத்தி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்